பா உங் ப பழங்குடி மக்கள்கள் திப் திப் திப் திப்பிலி மலைகளில் தெருக்கூத்துகள் நட நடக்கிறது அங்கு மிகவும் அருமையாக இது மஹாபாரதம் ராமாயணம் ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒவ்வொரு முறையில் வேஷம் போட்டு மிக அருமையாக செயல்படுவார்கள் அதில் ஜனங்கள் எல்லோரும் போய் உக்காந்து நல்லா அமைதியாக அதை அந்த அந்த மஹாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு ஆர்வத்தோடு கேட்பாங்க ஜனங்கள் அது அது ஒரு நல்ல கலை அருமையான பழங்குடி மக்களின் கலை அது மீதி சில இப்போ இருக்கிறது வந்து அங்கங்கே ஆரம்பிச்சிருக்கிறது கராத்தா க இது ஃபுட்பால் ஆடுறது சிலம்பு ஆட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம் அப்படின்னு விதவிதமாக பேரை வெச்சி அது பரதநாட்டியம் இப்படி சொல்லி ஒவ்வொரு கலையும் இப்போ ஆரம்பித்து சின்னப்பிள்ளை கொழந்தைங்க முதற்கொண்டு பத்து பன்னெண்டு பதினைஞ்சு பதினெட்டு வயசு பிள்ளைங்க வரைக்கும் இன்னைக்கு அது ஒரு கலையாக இது சு சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு பெரிய பிள்ள பெரியவங்க வந்து அதாவது இருபது வயதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க இது ஜிம்மு ஜிம்முக்கு போய் உடம்ப குறைக்கணும் அதை கற்றுக்கோ அது உடம்ப கொறைச்சி எஸ்க்சைஸ் பண்ணணும் தொப்பை வரக்கூடாது இந்த மாதிரியும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் காலம் மாதிரி அப்போ இருக்கிற இதை வந்து இப்போ வந்து மாற்றங்களாக அதிகமாக மாற்றங்களாகி வருகிறது ஜ முன்னேற்றமாக வருகிறது ஆனால் பலக பழையங்காலத்து கலைகள் மாதிரி இப்போ அனுபவம் கம்மியாகிடுச்சி இப்போ இல்லை